சொல்லுங்கள் யார் பேசுகிறது

எந்த டிப்பார்ட்மெண்ட்டுப்பா நீ பி பி சி கம்ப்யூட்டர் சையின்ஸா தேர்ட் இயர் படிக்கிறீங்களா சரிப்பா ஐடி கார்ட் இப்போ தொலைஞ்சிடுச்சா உன்னுது எப்படி தொலைஞ்சிது இதெல்லாம் ஒரு காரணமாப்பா உங்கள் ஹெச்ஓடி மேம்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டிங்களா அருள்மொழி தானே உங்கள் ஹெச்ஓடி சரி நீங்கள் அவங்ககிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு மேம் என்ன சொல்கிறாங்கனு கேட்டுட்டு ரெண்டு நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள் நான் இப்போ லீவில் இருக்கேன் டூ டேஸ் கழித்துதான் நான் காலேஜுக்கு வருவேன் அப்போ வந்து எங்கிட்ட ஒரு சீல் வாங்கிட்டு நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் ஐடி கார்ட் ஆமாம்ப்பா சார்ஜுலாம் எதுவும் பண்ணுறதில்ல நம்ம காலேஜில் நீங்கள் இது இனிமேல் இது இதுமாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதி உங்கள் ஹெச்ஓடிட்டேயும் சைன் வாங்கிட்டு எங்கிட்டையும் வந்து சைன் வாங்கிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தந்துடுவோம்ப்பா ஓகே இனிமேல் இந்தமாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க ம் சரிப்பா தேங்க்யூ